நமது கலாச்சாரம் பண்பாடு தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிறதை வந்து பார்த்தம்னாக்க குடும்ப வாழ்க்கையிலிருந்து சமூக அமைப்பு வரைக்கும் எல்லாமே மிகச் சிறப்பான ஒன்று காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பாரம்பரியம் பண்பாடு அப்படிங்கிறது வந்து எல்லாத்து வாழ்க்கையினுடைய அதாவது கலாச்சாரமேங்கிறத சுகாதாரத்தோடு இயல்பான வாழ்க்கை நெறிமுறை வழக்கத்தோடு ஒரு கட்டுப்பாட்டான கட்டுக்கோப்பான ஒரு பகுதியாகும் தலைமுறை தலைமுறையாக நமக்கு எப்படி வருதுன்னால் நம்ம தாத்தா தாத்தா பாட்டி அம்மா அப்பா அப்புறம் நம்ம நாம் நமக்கு அடுத்து நம்ம குழந்தைகள்னு வரி வழி வழியாக ஒரு குடும்ப ரீதியாக வம்சா வழியாக அதையும் நாம் கடத்திக்கிட்டு வரோம் அந்த கடத்திகிட்டு வரக்கூடிய பகுதிகள்ளனால் மட்டும்தான் இது காப்பாற்றப்பட்டு வந்துருக்குது எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் வந்து மதம் ஜாதி அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடையத கொண்டு வந்து புகுத்தி மாற்றணும்னு நினைத்தாக்கூட மாற்ற முடியாமல் போன பல விஷயங்கள் இதில் இதில் பார்த்தா தெய்வ வழிபாட்டில் ஆரம்பித்து நம்மளுடைய தெய்வ வழிபாடே பார்த்தீங்கன்னா கலையோடு தொடர்புடையதுதான் இப்போ கோயில்கள்னு பார்த்தோம்னா அங்கே நிறைய சிற்பங்கள் பார்க்குறோம் ஓவியங்கள் பார்க்குறோம் அப்புறம் அங்கே நடக்கக்கூடிய கலாச்சார விழாக்களை பார்க்குறோம் அதிலயெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஓவியங்கள் இயற்கையான சாயத்தோடு இயற்கையிலிருந்து சாயத்தில் தயார் தாவர சாயத்துலருந்து தயாரிச்சுருக்காங்க அதனால எத்தனையோ வருடங்கள் ஆகியும் கூட அதெல்லாம் அழியப்படாமல் அப்படி சிறப்பாக இருக்குது அதே மாதிரி சிற்பங்கள் பார்த்தம்னா இன்னிக்கு இருக்கக்கூடிய கணினியிலிருந்து இன்னிக்கு ஓட்டுகிற சைக்கிள் வரைக்கும் அத்தனையுமே கோயில் சிற்பங்களில் கற்சிலையாக வடிக்கப்பட்டிருக்குது அதெல்லாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ நூற்றாண்டுக்கு அப்புறம் பின்னாடி வரக்கூடியதைக் கூட முன்னாடி தெரிஞ்சு நம் முன்னோர்கள் செதுக்கி வைச்சுருக்காங்க அது அழிஞ்சு போயிடக்கூடாதுங்குறதுக்கதான் கோயில்களில் அதையே நிர்மாணித்திருக்காங்க அதைய சிற்பிகள் எப்படிதான் பண்ணினாங்கன்னு நாம் சொல்ல முடியலை அதே மாதிரி கட்டடக் கலைகளை பார்த்தீங்கன்னாலும் அன்னிக்கு பயன்படுத்திய முறைக்கும் இன்னிக்கு பயன்படுத்துகிற முறைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் பல்லாயிரம் நூற்றாண்டுகளை தாண்டி நிற்கக்கூடிய கட்டிடங்கள் அணைகள் இதெல்லாம் பார்த்தோம்னா நமது பாரம்பரிய கட்டிட முறை எவ்வளோ ஒரு சிறப்பான ஒன்று அப்படிங்கிறதை நாம் தெரிஞ்சுக்க முடியுது இப்போ கோயிலில் பார்த்தோம்னா இப்போ விஞ்ஞானம் விஞ்ஞானம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கருவறை தொடங்கி கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளை காட்டி இருக்காங்க ஒரு கரு எப்படி எல்லாம் எந்தெந்த நிலையில் எந்தெந்த மாதங்களில் வளரும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதைக்கூட கற்சிலைகளில் சிலையாக சிற்பமாக செதுக்கி வைச்சுருக்காங்க அதேப்போல் காதல் ரசம் காம ரசம்ன்னு நாம் பார்க்காம அவங்களை கோயிலுக்குதான் கூட்டிகிட்டு போவாங்க கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிளைய ஏன்னால் கோயிலில் அதுதான் அது வந்து இலை மறை காயாக எல்லா விஷயத்தையும் அங்கே காட்டி இருக்கும் அப்போ அதையை வைச்சு அவங்க வாழ்க்கையை தொடர்கிறதுக்கு அது ஏதுவாக அமைஞ்சுருந்தது அப்போ அந்த சிற்ப கலைங்கிறது ஒரு பெரிய பாரம்பரிய வழிகாட்டியாக அமைஞ்சுருக்கு நமக்கு அது மூலயமா நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதேப்போல் கரு அதாவது பிரசவத்திலயிருந்து போர் முறையிலிருந்து மருத்துவ ரீதியான அனைத்தையுமே காட்டியிருக்குது இப்போது ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு யானைகள் ஒன்னுக்கொன்று யானையும் பசுவும் சேர்ந்த மாதிரி அப்புறம் மாற்றி இருக்கிற மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது உறுப்பு மாற்றம் எல்லாமே இன்னிக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அன்னிக்கே அதெல்லாம் இருந்திருக்கு அதையெல்லாம் வந்து சிற்பமாக செதுக்கி வடித்து வைச்சுருக்காங்க இது எல்லாம் நமக்கு சிற்பங்கள் வாயிலாக வருது அதேப்போல் கோயில்கள் விழாக்களுங்கும் போது நடனம் நாட்டியம் ஓ நாடகம்ன்னு மூன்று தமிழ்லேயும் நம்ம தமிழில் மக்கள் வாழ்ந்து இருக்காங்க வாழ்ந்துருக்கிற கால கட்டத்தில் வழி வழியாக அதை கொண்டு வந்திருக்காங்க நிறைய தெருக்கூத்து பாடல்கள் மூலயமா நம்ம கலாச்சாரத்தை பற்றியும் நடந்த கதைகளை பற்றியும் வாழ்க்கை முறைகளையும் இன்னும் தலைமுறை தலைமுறையாக அது கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அதேப்போல் ஒப்பாரி பாடல்களில் பார்த்தம்னாக்கா அந்த மண்ணினுடைய கலாச்சாரம் அந்த மண்ணை ஆண்டவங்க அந்த மண்ணுலிருந்த வாழ்க்கை வரலாறு அதனுடைய பாரம்பரியம் என்ன தாத்பரியம் என்ன எப்படியெல்லாம் வாழ்ந்து எப்படியெல்லாம் போயிருக்காங்கிறத அந்த ஒப்பாரி பாடல்களில் சொல்கிறாங்க அதேப்போல் அந்த ஒப்பாரி பாடல்களில் ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் சீரழிஞ்சு போய் எப்படி கெட்டு போயிட்டாங்கிறதையும் சொல்லி இப்படி எல்லாம் போனால் இப்படி போயிடுவாங்கடா அப்படிங்கிறதையும் அதில் சொல்கிறாங்க ஆக தெருக்கூத்து பாடல்கள் இது கூத்து நடனம் ஓரங்க நாடகம் போன்றதை எல்லாம் நடத்தினாங்க அன்னிக்கு வாழ்வு முறையில் அஞ்சு மணி ஆச்சுன்னாக்கால் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்ருவாங்க அந்த ஆறு காலை ஈவ்னிங் ஆறு மணியிலிருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் உடவு உணவு குழாய்க்கும் உடலுக்கும் அவங்க ஓய்வு கொடுத்தாங்க அந்த முறை அவ்வளோ சுகாதாரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குது அதேப்போல் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அப்புறம் அவங்க அந்த ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் பொது மக்கள் கூடி இருந்த இடத்துல அவங்க வந்து நாட்டியம் நாடகம் இதெல்லாம் நடத்துவாங்க அப்படி நடத்தும் போது அந்த சுற்று வட்டாரத்தில் என்னெல்லாம் நடந்திருக்குதுங்கறத காட்டுவாங்க அந்த காட்டுவதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதில் வந்து இந்த நொண்டி நாடகம்ன்னு ஒன்று இருக்குது அவன் வந்து சுரங்கம் வைச்சு எல்லாத்தையுமே திருடிகிட்டு வந்திருப்பான் அவனுக்கு கால் வெட்டுப்பட்டு போயிருக்கும் அப்போது அதே ஊரில் அவன் பிச்சை எடுத்து தின்றுட்டு இருப்பான் அவன் வந்து அந்த நாடகத்தை சொல்லுவான் எந்த எந்த வீட்டில் கண்ணமைச்சு திருடினேன் எப்படி எப்படி ஆச்சு என்ன ஏதுங்கிறத சொல்லி பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி அவன் பண்ணுவான் அது மூலயமா எப்படி எல்லாம் நாம் திருடப்பட போகுது அது எதுக்காக இல் இல்லாமல் நம்ம வீடுகளை எப்படி பாதுகாப்பாக வைச்சுக்கணுங்கற ஒரு நெறிய அவங்க தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு இப்படி வாழ்க்கையில் வாழ்வியல் இது நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்குது அதனால் நம்ம பாரம்பரியத்தை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது நம் குழந்தைகள் வாயிலாக நமக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சே சேர்ப்பது நம்மளுடைய கடமை அதை நம்ம செய்யணும் இன்றைக்கு வெளிநாட்டு மோகத்தில் நாம் அந்த டான்ஸ் இந்த டான்ஸுன்னு போடாமல் நம்மளுடைய பாரம்பரியமான கரகாட்டம் சிலம்பு வரிசை அதேப்போல வந்து தாயம் ஆடுவது இது எல்லாம் வந்து நுண்ணறிவான ஒரு பகுதி இதை நாம் குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்